கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பாரம்பரியமான உணவுகள்னு சொல்லப்போனால் ஆரியம் அதாவது கேழ்வரகால் ஆன களி என்பது க முன்னால் இருக்கறக்கூடிய தலைமுறைகளில் இருந்து வந்தது அதேபோல் சோளக்களி இந்த சிறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த உணவு வகைகள் இருந்தாலும் இன்றைக்கு அவை பெரும் அளவில் பேசப்படக்கூடியதாக இல்லை குறிப்பாக வந்து இன்றைக்கு காலகட்டங்களில் நல்ல சாப்பாடுனு சொல்லணுன்னா நம்ம வீடுகளில் வந்து தயாரிக்க கூடியது தான் இருந்தாலும் தொழில்முறையாக இருக்கக்கூடிய உணவகங்களெலாம் இருக்குது அப்படி பார்த்தா சரவணபவன் இருக்கிறாங்க அதே போல் ஹால்ப்ஸ் ஹோட்டல்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது அதேபோல் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா சித்தி ரோலெக்ஸு இந்தமாதிரி அசைவ உணவுகளும் இருக்கிறாங்க பிரியாணியும் நல்ல சிறப்பான பிரியாணியும் இங்கே தயாரிக்கிறாங்க கலாச்சாரம்னு சொல்லப்போனால் ஒவ்வொரு மதம் சார்ந்த ஒவ்வொரு மதப்பிரிவிற்கும் ஒரு ஒரு உடை அவர்களுடைய உணவுமுறை அவர்களுடைய தொழுகை இப்படி இருந்து வருது சகோதரத்தோடய இருக்கிறாங்க